சிறு வணிகம் இப்போ சிறு வணிகம்னு எடுத்துக்கிட்டால் இந்த சிறு வணிகத்தில் வந்து வேறு வேறு அளவு இருக்குனு சொல்கிறாங்க இதை வந்து சிறு வணிகனு ஏன் சொல்கிறோன்னா இந்த சிறு வணிகம் வந்து சிறிய உரிமையாளர் அவங்கள வெச்சு இந்த சிறு வணிகம் வந்து இந்த சிறு வணிகோம் நிறுவனங்களை வந்து நடத்திகிட்டு வராங்க அதனால் வந்து இதை சிறு வணிகோம்னு சொல்கிறாங்க இதை வந்து ஏன் சிறு வணிகம்னு சொல்கிறாங்கனா இது வந்து ஒரு தனி நபர் இல்லைனா ஒரு சிறிய குழுவை வச்சு செயல்படும் நிறுவனம் அதனால் வந்து இது வந்து சிறு வணிகம்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து உதாரணமாக என்ன சொல்லெலானா இந்த ரெஸ்டாரெண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரெண்ட் குடும்ப உணவு உணவகங்கள் அது சொல்லெலாம் அப்புறோம் ஆடை நிறுவனங்கள் இந்த ட்ரெஸிங் ஷாப் அதை சொல்லெலாம் அப்புறம் வீடு சார்ந்த நிறுவனங்கள் இந்த ஹோம் அப்ளையன்ஸ்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும்ல அந்த நிறுவனம் சொல்லலாம் அப்புறம் வெளியீட்டு நிறுவனங்கள் இதெலாம் வந்து இந்த மாதிரியான உதாரணங்கள் வந்து சிறு வணிகத்துக்கு சொல்லலாம் இந்த இந்த மாதிரி வணிகத்தில் வந்து லாபம்னு பார்த்தா அவ்வளவா இருக்காது லாபோம் வந்து எதிர்பார்க்குற மாதிரி மற்ற வணிகம் மாதிரி வந்து லாபம் வந்து நிறைய இருக்காதுனு சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து லாபோம் வந்து ஒரளவுக்கு கிடைக்கும் ஆனால் அவ்வளவா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுனு சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த இந்த வணிகத்தில் வர லாபோம் வந்து இந்த வணிகத்தை மேலும் தொடர வந்து இந்த வ லாபோம் வந்து போதுமானதாக இருக்குதுனு சொல் சொல்கிறாங்க இந்த சிறு வணிகோம் வணிகத்துக்கு வந்து அரசு ஆதரவு இருக்குது நிறையாவே இருக்குது இந்த சிறு வணிகத்துக்கு வந்து அரசு ஆதரவை வந்து நிறையாவே கொடுத்துட்டு வராங்க அரசு வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அத பற்றி ஓரளவுக்கு சொல்றேன் யுனேட்டட் ஸ்டேட்டில் உள்ள பல நிறுவனங்கள் யுனேட்டட் கண்ட்ரியில் அதில் அந்த ஸ்டே யுனேட்டட் ஸ்டேட்டில் வந்து பல நிறுவனங்கள் வந்து இந்த சிறு வணிகத்துறைக்கான உதவியை வந்து வழங்கிட்டு வராங்க அந்த சிறு வணிகத்துக்கு வந்து நிறைய உதவியை வந்து பண்ணிகிட்டு வராங்க எஸ்பிஏ எஸ்பிஏன்னா என்னென்னா இது வந்து ஒரு சிறு வணிக நிர்வாகம் இந்த எஸ்பிஏ நிர்வாகம் வந்து என்ன யூஸ்னா பல கடன் திட்டங்களை வந்து நடத்தி வருது இந்த சிறு வணிகத்துக்கான பல கடன் திட்டங்களை வந்து நடத்திகிட்டு வருதுனு சொல்கிறாங்க இது மாதிரியான நிர் இந்த மாதிரியான நிர்வாகம் வந்து சிறு வணிக பாதுகாப்பாக பாதுகாப்பு கடன்களுக்கு வந்து உதவி பண்ணுறதா சொல்கிறாங்க